எழுத்துப்பணி அப்படின்னு பார்த்தோனாலே எழுத்து அப்படின்னாலே அது ஒரு கலைதான் ஸோ அந்த கலையை வந்து நம்ம எப்படி நமக்குள்ளே ஊக்குவிச்சுக்கிறோம் எப்படி மேலே கொண்டு போகிறோம் அப்படின்றதை தொடர்ந்துதான் நம்மளோட இலக்கும் லட்சியங்களும் இருக்குது ஸோ இப்போது என் எழுத்து வந்து அது ரொம்ப ஒரு உயிரோட்டமான ஒரு விஷயம் ஸோ நம்ம சொல்ல வர ஒரு விஷயத்தை வாயால் ஜஸ்ட் சொல்லிட்டு போகாமல் அதை எழுதி வச்சோம் அப்படின்னா அது நமக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் நம்மளோட நெக்ஸ்டு ஜென்ட்ரேஷன்ஸ் அடுத்த தலைமுறையினருக்கும் அதைப்பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஆதாரமாகவும் இருக்கும் ஸோ எழுத்து அப்படின்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வெர்ட்ஸ் லெட்டர்ஸ் அது வந்து ஒரு இட்ஸ் ஹஸ் அ லைஃப் அதுக்கு வந்து ஒரு லைஃப்பே இருக்குது ஸோ இதைப்பத்தி ஒரு லட்சியம் ஒரு இலக்கு இருக்குது அப்படின்னா ஏ அதாவது நம்மளோட அந்த சொல்ல வர விஷயங்களை வந்து நம்ம எழுத்து மூலயமா வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் இது மூலயமா என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய ஸ்டோரீஸ் எழுத பிடிக்கும் போம்ஸ் க்ரியேட் பண்ண பிடிக்கும் ஸோ இந்தமாதிரி இருக்கிறப்போ வந்து நிறைய அது மூலயமா ஸ்டோரீஸ் க்ரியேட் பண்ணுறது ஸோ நிறைய போம்ஸ் க்ரியேட் பண்ணுறது அது சொசைட்டி ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை உமன்ஸ் டாமினேஷன் அதுக்கு அப்போஸ் அப்போஸ் பண்றமாதிரி இருக்லாம் இல்லை ரேசிஸம் ரிலேட்டடாக இருக்கலாம் ஸோ இந்தமாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து இப்போது தேவையான விஷயங்கள் அட் த சேம் டைம் சொசைட்டியில இருக்க பிபுல்ஸ்க்கு தேவையான ஒரு பேசிக் திங்ஸ் அதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது எப்டிருக்குது இந்த சொசைட்டி அப்படின்றத நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு காட்சி படமாகவோ இல்லை வந்து ஒரு வாய் சொற்களாகவோ சொல்லிட்டு போகாமல் எழுதி வச்சுட்டு போனோம் எ எழுத்து மூலயமா நம்ம வந்து நிரூபிக்கிறோம் அப்படின்னா இட் வில் பி யூஸ் ஃபார் த ஃப்யூச்சர் ஜென்ட்ரேஷன் அவங்களுக்கு கூடம் இது யூஸ் ஆகும் ஸோ நிறைய இந்தமாதிரி வந்து இல இலக்கியங்கள் க்ரியேட் பண்ணுறது வந்து என்னோட லட்சியமாகவும் இருக்குது ஸோ எழுத்து அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டென்ட் திங் இன் த சொசைட்